எங்கள் வாழ்க்கையிலயே முக்கியமான முடிவு என்னன்னா நாங்கள் வீடு கட்டுணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சது தான் ஸோ அதை நாங்கள் வாங்கணும் நினைக்கிறது தான் என்னோட தோழி கிட்டே நான் வந்து அட்வைஸ் கேட்ருந்தேன் ஸோ அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த சஜ்ஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வீடு லோனில் பண்ண போகிறீங்களா இல்லை கையில பணம் வச்சு நீங்கள் கட்ட போகிறீங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவள் கேட்டாள் நான் என்ன சொன்னேன்னா இல்லை என்கிட்ட கொஞ்சம் அமௌன்ட் தான் இருக்கு மீதமுள்ள அமௌன்ட்டை நான் வந்து லோனாக தான் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி நான் அவள் கிட்டே சொன்னேன் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ லோனும் ப்ரீஃபோர் பண்ணிவிட்ட அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பேங்கில் உள்ள எல்லா பேங்க்லயும் நீ ஃபர்ஸ்ட் போய் விசாரிச்சிட்டு யார்கிட்ட வட்டி கம்மியாக இருக்கோ அவங்க கிட்டே போய்விட்டு நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்டே செக் பண்ணு அவங்களோட வட்டி உனக்கு வந்து ஓகேவா பட்டுச்சு அப்படின்னா நீ வந்து அதுக்கு ப்ரிப்பர் பண்ணு ஆனால் எல்லா அமௌன்ட்டையும் வந்து நீ லோனாக போடாத பாதி அமௌன்ட் வந்து நீ பே பண்ணுற மாதிரி பண்ணு இல்லைன்னா வட்டியே நீ ரொம்ப அதிகமாக கட்டுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி ஓகே என்கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்கு நான் அதையும் வச்சு நான் வந்து வீட்டுக்கு நான் மிச்சம் காசுக்கு மட்டும் நான் வந்து லோன் போட்டுக்குறேன் அப்படின்னு சொன்னோன ஓகே உன்னோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் நீ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுங்கன்ட்டு ஆனால் அவங்க வந்து எனக்கு கரெக்ட்டான வந்து ஒரு பேங்க் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாங்க அது மூலயமா வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல லோன் கிடச்சிது வட்டியும் ரொம்ப கம்மியாக இருந்துது ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு நாங்கள் இன்னக்கு வந்து சக்சஸ் ஃபுல்லாக எங்களால் வந்துட்டு ஒரு ஒரு கம்பர்ட்டபுல்லான ஒரு வீடு எங்களால் கட்ட முடிஞ்சிது அந்த பேங்க்கும் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அன்னக்கு அவள் அந்த கயிட் பண்ணலை அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியும் ஏன்னா எங்களுக்கு தெரியாது எங்கள் லோன் எப்படி வாங்கணும் எந்த பேங்க் கரெக்டாகருக்கும் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் அவள் கரெக்டான மூலயமா வந்துட்டு எங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்தாங்க அதனால் எனக்கு வந்து அவ மிகப்பெரிய அந்த உதவி எனக்கு பண்ணியிருக்கா ஸோ அவகிட்டே தான் நான் ஃபர்ஸ்ட் ஆலோசனையை நான் கேப்பேன் அவளை வந்து நான் மறக்கவே முடியாது அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு கரெக்ட்டான ஆலோசனை வந்து அந்த நேரத்தில் அவள் என்கிட்டே எனக்கு கொடுத்தா